வணக்கமுங்க நான் வந்து வண்டி வந்து ஊபரில் வண்டி வந்து வாடகைக்கு கேட்டுருந்தேனுங்க பணமும் வந்து உங்களுக்கு அட்வான்ஸையும் நான் ஆன்லைனில் செலுத்திவிட்டேனுங்க இந்த மாதிரி இணையவழியில நான் ஒரு ஆயரூவா முன்கூட்டி செலுத்திவிட்டேனுங்க நீங்கள் ஐயாரூவா கேட்டுருந்திங்க திருப்பூரில் இருந்து நான் திருவண்ணாமலை போவணுன்னு சொல்லி இருந்தேன் ஒரு விசேஷத்துக்கு போகணுன் சொல்லி இருந்தேனுங்க எங்கள் சொந்த ஊர் திருவண்ணாமலை அங்கே திருவண்ணாமலையில் சொந்தக்காரங்க திருமணத்துக்கு நான் போகணும் சொல்லி இருந்தேன் அப்போ அந்த திருமணத்துக்கு போகணுங்கிறக்காக நான் உங்கள்கிட்ட ஆயரூவா முன்கூட்டியே பணமும் செலுத்தி இணையவழியில பணம் செலுத்தி முன்னாடியே நான் பதிவு பண்ணி இருந்தேனுங்க ஆனால் இன்னக்கு சூல்நில என்னாயிருச்சுங்கன்னா போக முடியாத சூல்நிலை ஆயிருச்சுங்க அங்கே நிறைய வந்து இப்போ கல்யாணம் பிரச்சனை இருக்கிறங்காட்டிக்கும் சரி இப்போ கல்யாணத்தை வந்து தள்ளி வச்சுக்கலானு சொல்லிவிட்டாங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பிரச்சனை ஆனங்காட்டிக்கும் சரி கல்யாணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனையில் ஏன் பண்ணணும் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஆறு மாதம் கல்யாணம் தள்ளி வச்சுக்கலானு சொல்லிவிட்டாங்க அப்போ அதனால் கல்யாணம் பேச்சு வார்த்தை நின்றுங்காட்டிக்கு இப்போ நாங்கள் போகக்கூடிய அங்கே வேலை இல்லைங்க அதனால் கல்யாணத்தை கல்யாணம் இல்லாதங்காட்டிக்கும் நாங்கள் ஊருக்கு போகக்கூடிய எங்களோடைய பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தாயிடுச்சு நாங்கள் பயணிக்கலாம் தான் இருந்தோம்ங்க நாங்களும் உங்களுடைய வாகனத்தில் ரொம்ப தூரம் பயணிச்சு போகற சந்தோஷமாக திருப்பூரில் இருந்து போய்விட்டு வரலாம் தாங்க ஆசைப்பட்டோம் ஆனால் எங்களுடைய சூழ்நில இப்படி அமைஞ்சிருச்சுங்க திருமணம் நின்று போன காரணத்தினால நாங்கள் இன்னைக்கு அங்கே போக முடியலைங்க தேவை இல்லாமல் நாங்கள் அங்கே போய் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்க திருமணமே நின்று போச்சு அதனால் எப்படியாவது எங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எங்களோடைய பணத்தை மட்டும் திருப்பி செலுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அது முக்கியமான பணமுங்க நான் ரொம்ப கஸ்டத்தில் இருக்கிறேன் அந்த பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அது பேர் உதவியாக இருக்குங்க நாங்கள் அடுத்த முறையும் உங்களுடைய வாகனத்தில் தான் நாங்கள் பதிவு பண்ணி போவோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து சூல்நில இப்படி அமைஞ்சங்காட்டிக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா அப்போ திருமணம் நின்று போச்சு அப்படிங்கிறனால அது பணத்தை வீணாக பண்ண முடியலைங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து உண்மையாக தான் இருப்போம் உங்களுக்கு எங்கள் பணத்தை மட்டும் நீங்கள் திருப்பி அளிக்கிறக்கு என்ன வழிமுறையோ அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க